நீச்சல் கற்றுக்கறதுன்னா முதல்ல வந்து தைரியம் வேணுங்கள் அதாவது வந்து பயமே இருக்கக்கூடாது தைரியம் வேணும் நம்ம போய் பஸ்ட்டு ப எங்கள் வீட்ல ஒரு நாலஞ்சி பேரப் பிள்ளைங்க இருக்குதுங்க என் மகள் ஊட்டுது என் மகன் ஊட்டுது எல்லாம் அவங்களெல்லாம் பஸ்ட்டு நாங்கள் வந்து ஆற்று தண்ணியில் தாங்க வந்து பழக்கி விட்டோம் அதாவது கிட்டத்தில் முழங்கால் தண்ணி அதுக்கு மேலே இருந்தால் தண்ணி கொடுச்சோனே முழிச்சிக்கிலாம் அதனால் ஆரம்பத்தில் கொண்டு போய் ஆற்றுல இறக்கி விட்டோன்னா மூஞ்சிய கழுவ சொல்லிட்டோம் மூஞ்சியை கழுவுன பிறகு சளி பிடிக்கதா என்னென்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீச்சலுக்கு இறக்கி பழக்கி விட்டோம் ப ஓரளவுக்கு தண்ணி கம்மியாக இருந்ததுனால ஓரளவுக்கு படுத்த இப்போ காலை தூக்கி கையை பிடிச்சி அடிக்க முடியல தண்ணி கம்மியாக இருந்ததுனால் அதனால் சும்மு மட்டும் அந்த பயத்தை போக்கிறதுக்காக மட்டும் ஆற்றுல விட்டு பழக்கி விட்டோம் திருப்பி வீட்டுக் கூட்டிகிட்டு வந்து இது சொந்தக்காரங்களுக்கு கிணறுலாம் இருக்கும் அங்கே விவசாய கிணறு அதில் தண்ணியில் நிறையா இருக்கும் மழைக் காலத்தும் போதெல்லாம் அப்போ வந்து இந்த ஆட்டோ டீப்பு இந்த கார் டீப்பு பழைய டீப்புங்க அதில் காற்று பிடிச்சிக்குவோம் அது இல்லைன்னா சொர குடுக்க அதில் இப்போ கயிறு கட்டி கேணிக்குள்ள இறக்கி கொண்டு போய் விட்டோன்னா அவங்க பின்னாடி முதுகில் கட்டிவிட்டு முன்னாடி வயிற்றுல வந்து டைட்டாக கட்டிப்பிடுவோம் கட்டிப்பிட்டோம்னா அதில் வந்து தண்ணிக்குள்ளார போக மாட்டாங்க பெரிய ஆளே கட்டிக்கிட்டாலும் தண்ணிக்குள்ளார போக மாட்டாங்க சின்னப் பிள்ளைங்க கட்டிக்கிட்டாலும் தண்ணிக்குள்ளே போக முடியாது அது தூக்கிவிட்ரும் மேலே தண்ணிக்குள்ள விடாது கையை ரெண்டையும் பறிக்கணுங்க த ஆழமான தண்ணியில் இப்போ ஆழமான தண்ணியில் இறங்கும் போது மெயின் காரணம் வந்து பயம் பயமே இருக்கக்கூடாது தைரியத்தை வர்ற வச்சுக்கணும் பயமே இருக்கக்கூடாது பயந்தம்னா கற்றுக்கவே முடியாது கையை ரெண்டையும் பறித்து உட்ணும் வாயை மூடிக்கணும் வந்து தண்ணியை மட்டும் குடிச்சிடக்கூடாது வாயை மூடிக்கணும் கையை பறிக்கணும் கால் பின்னாடி கால் ரெண்டு காலையும் தண்ணிக்குள்ள தூக்கி தூக்கி அடிக்கணும் இது மாதிரி ஒரு நாலு ரவுண்டு அடிச்சோம்னா அன்றைக்கே பாதி நீச்சல் கற்றுக்கிட்ட மாதிரி இங்கே நம்ம வந்து நீச்சல்த்துக்கு மெயின் க அதே வந்து தைரியம் வேணும் அதாவது பயமே இருக்கக்கூடாது கையை காலம் ஆடணும் அவ்வளோதாங்க நீச்சலு நீச்சலில் வந்து வேறு ஒன்றும் எந்த ஒரு இதுவுமே இப்போ தனியாக ட்ரைனிங் எடுத்துலாம் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் வேண்டியதில்ல அவங்க எந்தளவுக்கு தைரியமாக இருக்காங்களோ அந்தளவுக்கு நீச்சம் நீச்சமே தெரியாதவங்க கூட தண்ணியில் வந்து பயந்துருவாங்க நம்ம வந்து செத்து போயிருவமோ என்னமோ தண்ணிக்குள்ள முழுகிறமோ என்னமோ அப்படிங்கிற அந்த பயமே இருக்கக்கூடாது கையை காலை ஆட்னாங்கனாவே அதாங்க நீச்சல் அந்த நீச்சல் வந்து எங்கள் வேணாலும் வந்து எவ்வளவு தண்ணி ஆழமான கிணத்துக்கு போனாலும் சரி இல்லை ஆற்றுக்கு குளத்துக்கு எதுக்கு போனாலும் சரி நம்ம தைரியம் இருந்தால் போதும் ஈஸியாக நீச்சல் கற்றுக்கலாம் நீச்சல் வந்து சொர குடுக்க கட்டிக்கலாம் அப்படி இல்லைனாக்க அப்படி இல்லைனா டீப்பு இந்த டீப்பில் வந்து காற்று பிடிச்சிக்கிட்டோம்னாக்கா நம்ம எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் யாருதோடய தயவும் யாரோடய துணையுமே தேவையில்ல நம்மளாவே எடுத்து கட்டிக்கிட்டு நம்மளாவே இறங்கி குளிக்கலாம் தண்ணிக்குள்ள போக மாட்டோம் ஆனால் ஒன்று வாயைத் திறந்து தண்ணி குடிக்கக்கூடாது